நான் வேலை செய்கிறப்போ எனக்கு ஒரு கஷ்டம் அதை வந்து சமாளித்து நானே அந்த வேலையை பார்த்து முடிச்சுக்கிட்டேன் எனக்கு வந்து நான் க கரெக்டாக அந்த ப வேலை வரப்போது எனக்கு அப்போ வந்து காலில் அடிப்பட்டுருச்சு கால் வந்து பலமான அடி கட்டு போட்டிருக்கேன் பயிர் வந்து மழையில் நனையிது நான் நான்தான் அந்த வேலையை பார்க்கணும் இப்போ ஆள் வர சொல்லி இருந்தோம் ஆளும் வரல நாங்கள வேலை அது வந்து வ அந்த பயிரை வந்து வெளி கொண்டுட்டு வந்தே ஆகணும் என்னோட கால் அடிபட்டதுனால் அந்த இறங்கி வயலில் வேலை செய்கிறப்ப என்னோட காலில் வந்து முட்டி கால் வரைக்கும் உள்ள மழை அவ்வளோ மழை முட்டி கால் வரைக்கும் கால் வந்து இறங்கியிருச்சி இருந்தாலும் பரவாயில்லையென்ட்டு காலை வலி பொறுத்துக்கிட்டு நான் அந்த பயிரை வந்து வெளியே கொண்டுட்டு வந்து போட்டு அதை வந்து பாதுகாப்பு பண்ணிவிட்டேன் அந்த வேலை எனக்கு ரொம்பவே சவாலாக இருந்தது இப்படியே கஷ்டத்தோட கஷ்டமா அதை முடிச்சுட்டேன்